இப்போது வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறைய படங்கள் வந்து தேட்டர்ல ஓடுது ஆனால் வந்து ஃபர்ஸ்ட்டு டைம் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுறப்ப அந்த படம் வந்து ரொம்ப ஹிட்டாக இருக்கதனால டிக்கெட் வந்து மேக்ஸிமோம் த்ரீ ஹண்ட்ரேட் அளவுக்கு டிக்கெட் விற்பாங்க ஆனால் வந்து இதேமாதிரி ஒரு வாரம் ரெண்டு வாரம் போனோம்னால் அந்த படம் தேட்டர்ல ஓடும்போது டிக்கெட்டின் விலை வந்து நூற்றம்பது ரூபாய் அட்லீஸ்ட் இல்லைனா நூற்றி இருவது ரூபாய் இந்த இதில் தான் விலையில் விற்பாங்க ஆனால் எல்லா இடத்துலையுமே டிக்கெட் வந்து ஒரு படம் வந்து ஹிட்டாகிற டைம்ல வந்து அதிக ரேட்டுக்கு விற்பாங்க ஆனால் மக்கள் அப்பயுமே நிறைய மக்கள் வந்து அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கொசரோம் சினிமாக்கெலாம் போகிறாங்க அந்த தேட்டர்ல வந்து எப்படின்னா நிறையா வசதிகள்லாம் இருக்கும் ஏசி ஃபேன் டிவி டிவினால் இந்த எல்டிடி மாதிரி ஒரு போட்டு காமிப்பாங்க அவங்க அந்த மாதிரி நிறையா இருக்கும் ஆனா சினிமா அப்போ வந்து சினிமானால் ஒரு கொட்டாயி மாதிரி தான் இருக்கும் அதில் தான் திரைகள் போட்டு பார்ப்பாங்க ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது ஒரு மால் மாதிர்ருக்கும் அந்த மால்ல போய்ட்டு ம சோபோ மாதிரி சேர் இருக்கும் இப்போ இருக்க தேட்டரெலாம் அவ்வளோ பயங்கரமாக இருக்குது சூப்பராக இருக்குது ஆனால் வந்து அப்போ இருந்தவைங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னால் இந்த சினிமா கொட்டாயினு சொல்லுவாங்கள் அதை ஒரு எப்படின்னா ஒரு சாலம் மாதிரி இருக்கும் அதில் போய் பார்ப்பாங்க அது தான் சினிமா அவங்களுக்கு டிக்கெட் அப்பிடில்லாம் என்ன ரெண்டு ரூபாய் ரெண்டு காசு இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதுக் இப்போ வந்த காலத்தில் வந்து டிக்கெட்னாவே முன்னூறுபாய் நூற்றி ஐம்பது நூற்றி இருவது இந்த மாதிரி தான் இப்போ வில போயிட்டிருக்குது